நான் போகணும் சுற்றி பார்க்கணுன் நினைக்கிற இடோம் வந்துட்டு கேரளா தான் கேரளா போகணும் அப்படிங்கறது என்னோடய ரொம்ப நாள் ஆசை அதே மாதிரி இங்கே நான் வந்து ஊட்டி எல்லாமே போயிருக்கன் இருந்தாலுமே ஊட்டியில் இருக்கற அதே ஒரு இது தான் வந்துட்டு அங்கே கேரளாவில் இருக்குன் சொல்லுவாங்கள் ஆனாலும் எனக்கு வந்துட்டு அங்கே போனால் நிறையா வந்து சுற்றி பார்க்றக்கான இடங்கள்ருக்கு பீச் இருக்குது அதே மாதிரி அங்கே வந்துட்டு சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் வந்துட்டு சிக்ஸ் மந்த்க்கு மழை பெஞ்சிட்டே இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்கள் அதெல்லாமே போயிட்டு நம்ம ரியாலிட்டிக்கா பார்க்கணும் அப்படிங்கறது என்னோடய மைண்ட்டில் இருக்குது ஸோ நான் அங்கே போகணும் அப்படிங்கற ஆசை வந்துட்டு எனக்கு இருந்துகிட்டே இருக்குது எப்போ போகணுனாலுமே நீ எங்கே போகணுனு கேட்டால் நான் கேரளா தான் சொல்லுவேன்